தமிழ்நாட்டில தாய்மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலையே எது தாய்மொழினால் தா தாய்மொழினால் தமிழ்மொழிதான் இந்த தமிழ்மொழியை வச்சிதான் வெவ்வேறு மொழியை ஏற்படுத்துனாங்க இந்த இந்த இதுக்கும் இப்போ போடோ பெங்காலின்னு சொல்லியிருக்கீங்க பார்த்திங்களா அந்த மொழிக்கும் தமிழ்மொழிக்கும் என்ன டிஃப்ரண்ட்னா தமிழ்மொழிதான் எல்லாருமே தமிழ்மொழிதான் பேசுகிறாங்க எதோ சில பேர்தான் ஹி ஹிந்தி ஹிந்தி கன்னடம் மலையாளம் இந்தமாதிரி மொழியெலாம் பேசுகிறாங்க இப்போ ஹிந்தி ஹிந்திலாம் யாரும் அதிகம் அவ்வளோக்குலாம் அதாவது வெளிநாட்ல இருக்கிறவங்கதான் அந்தமாதிரிலாம் பேசுகிறாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் எதோ சில பேரு இங்கிலீஷ் தமிழ்நாட்டில பேசுகிறாங்க அப்புறம் தாய்மொழி தமிழ்மொழிதான் முக்கியமாக தமிழ்தான் எல்லாரும் யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ்மொழி மட்டும்தான் இந்த தமிழ்மொழி இந்த தமிழ்மொழிலாம் என்னென்னலாம் பண்ணனும் எவ்வளோ இந்த இப்போ இதோட உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த பிரதமரே திருச்சிக்கு ஒரு இதுக்கு வந்துருக்கார் அவரே இந்த தமிழ்மொழிதான் தான் பிரதமரே சொல்லியிருக்காருனா இந்த தமிழ்மொழிதான் தாய்மொழி இதை இதுதான் தான் தமிழ்நாட்டுக்கே இதுதான் ஒரு இது அப்படின்ற மாதிரிலாம் அவுரே சொல்லியிருக்காருனா இப்போ இந்தியாவிலையே பிரதமரே அவரே வெளிநாட்டிலருந்து வந்தவர் பட் இருந்தாலும் அவரே சொல்லியிருக்காருனா தாய்மொழி பற்றி அவரே புகழ்ந்திருக்காரு இ இந்தியாவிலையே இதான் பழைமையான மொழினால் இந்த தமிழ்மொழி தாய்மொழிதான் இது இது ஒரு உதாரணம் தமிழ்மொழியெலாம் அவ்வளோ அவ்ளோ பழைமையானது பழங்காலத்திலருந்தே உருவா ப எப்போ அந்த கிபி கிமு அந்த நாட்டிலருந்தே அதுக்கும் முன்னாடி இருந்தே தமிழ்மொழி தமிழ்மொழியை கொண்டுட்டு வந்துட்டாங்க அதுலேருந்து இன்னும் தமிழ்மொழி வந்திருக்கு அப்படின்னா இது எவ்வளோ பழைமையான மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது நான் நம்மளோட தாய்மொழினால் தமிழ்மொழிதான் அதுதான் நம்மளோட வா இது லாங்வேஜிக்கே ஒரு இதானது தாய்மொழிதான் எப்பவுமே